எனக்கு வந்து ரொம்ப பூர்விகமான நினைவுகள் வந்து என்னோடய தாத்தா பாட்டி கூட இருந்தது தான் நாங்கள் வந்து கிராமத்துக்கு போகும்போதே என் என்னோடய தாத்தா பாட்டி கூட இருந்த அந்த நினைவுகள் தான் ரொம்ப ரொம்ப ஞாபகமாத்தமாக இருக்கும் அங்கே வந்து எங்கள் ஓ கிராமத்தில் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போவோம் அங்கே போய் அங்கே இங் அங்கே இருக்கிற அங்கே செய்கிற அந்த உணவுகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் ரொம்ப சுவையாக இருக்குன்றதுக்காகவே அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு வருவோம் அதுவும் இல்லாமல் எங்களோடய மாமா பசங்க நாங்கெல்லாம் சேர்ந்து அவங்க நாங்கெல்லாம் சேர்ந்து அங்கங்கே போய் சுற்றுவோம் மாங்காய் பறித்துட்டு வருவோம் அந்த மாதிரி நிறைய நிக நி நினைவுகள் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து கடைக்குக் போய் போட்டி போட்டி அந்தப் பாதாம் மில்க்கு க்ரீம் பன்னு அதெல்லாம் சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதெல்லாம் அப்புறமா தாத்தா கூட சந்தைக்குப் போவோம் தாத்தா கூட கடைக்குப் போவோம் தாத்தா கூட ந ப பயிர் நட போவோம் அந்த மாதிரி நிறைய தாத்தா கூட போவோம் அதுவும் இல்லாமல் பாட்டி அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பாட்டி வந்து நிறைய ச புது புது உணவுகள் செய்வாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய ரொம்ப சத்தான இருக்கிற மாதிரியும் சுவையாக இருக்கிற மாதிரியும் நிறைய உணவுகள் செய்வாங்க நாங்கள் எல்லா குழந்தைகளும் பா பாட்டி கூட சேர்ந்து உட்காந்து கதைகள் கேட்போம் பா பாட்டி வந்து பேய் கதை பூச்சாண்டி கதைல்லாம் சொல்லுவாங்க அந்தக் காலத்தில் எப்படி ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த அந்தக் கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க அப்புறமா அத்தை அவங் அத்தை வந்து நாங்கள் விளையாட விளையாட நாங்கள் நொண்டி கண்ணாம்பூச்சி கபடி கொக்கோ அந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடுவோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்போ நாங்கள் விளையாட விளையாட எங்கள் அத்தையெல்லாம் வந்து ஊட்டி விடுவாங்க அதெல்லாம் ரொம்ப நி ரொம்ப நினைவா நினைவுகள் எ என்னுடையது இ இன்றைக்கு வரைக்கும் என்னோடய அந்தப் பழைய நினைவுகள் வந்து பசுமையாக இருக்கிறது வந்து அந்தப் பாதாம் பால் க்ரீம் க்ரீம் பன் அந்த அந்த அந்த நினைவுகள் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் க அந்தக் கடைக்கு எங்கள் கிராமத்தில் அந்தக் கடைக்குப் போனால் பாதாம் கொ பாதாம் பாலும் அந்த க்ரீம் பன்னும் வாங்காமல் சாப்பிடாம நான் வரவே மாட்டேன் என்னோடய பசுமையான நினைவுகள் எ என்றைக்கும் அந்தக் கிராமத்தில் இருக்கும்